என்னோடய சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது டான்ஸ் ஆடியிருக்கேன் அது ஒரு அருமையான தருணம் இதுக்கு எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுவாங்கள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு முன்னாடியிருந்தே எங்களுக்கு ப்ராக்ட்டிஸ் கொடுக்குறக்கு ஆரமிச்சிடுவாங்க அவங்க தான் எல்லாமே சொல்லிக்கொடுக்குறதும் தனி ரூம் கொடுத்து அவங்களே சொல்லியும் கொடுப்பாங்க அதுமட்டும் இல்லாமல் நாங்கள் டான்ஸ் ஆடுனதையும் பார்த்துருக்கோம் சின்ன குழந்தைகள்லாம் மழலை குழந்தை அழகழகாக டான்ஸ் ஆடுவாங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அது பார்க்கறக்கே நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைகள்லேந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்கள் ஒரு தேசத்தை பற்றின பாட்டு ஒரு உணர்ச்சிகரமான பாட்டுகளுக்கு அதிகமாக டான்ஸ் ஆடி பார்த்துருக்கோம் அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுக்குற நிகழ்வு அது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு அதில் வின் பண்ண எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கொடுப்பாங்க ஒரு அளவுக்கு டான்ஸ் ஆடுனவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கும் கடைசி வரைக்கும் ஆறுதல் ப்ரைஸ் கொடுப்பாங்க இது நிறையா தடவை பார்த்துருக்கேன் ஒரு ஒரு நல்ல அருமையான தருணமாக இருக்கும்